யோகா செய்கிறதுக்கு நாங்கள் எதுவும் சேனலெலாம் பார்க்கல நானே வந்து யோகா செய்கிறவங்கள பார்த்து அது மாதிரி கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்குறேன் யோகா கற்றுக்கும் போது கொஞ்சம் சிரமம் இருக்கும் அதை வந்து மூச்சு இழுத்து கரெக்ட்டாக வந்து தியானம் பண்ணணும் எதுவுமே நம்ம எதுவுமே சிந்திக்காமல் அப்படியே இருந்து எதை பற்றியும் நினைக்காம அப்படியே பண்ணினோம்னா யோகா கரெக்ட்டாக வருது அதெலாம் ஒன்றும் பிரச்சினையில்லை